இப்போ வந்து எல்லா பள்ளிகள்லையும் வந்து வாழ்வியல் கல்வி திட்டங்கள்ன்னு வந்து புதுசாக வந்து கொண்டு வந்துயிருக்காங்க ஆனால் இது வந்து அந்த காலத்துலயே வந்து இருந்துச்சு ஆனால் இப்பெல்லாம் வந்து மறந்துவிட்டாங்க திரும்பவும் இதை வந்து கொண்டு வந்துயிருக்காங்க இதில் எப்படி இருக்குன்னா வந்து இப்போ என்னென்ன நம்மளுக்கு தேவை ஒழுக்கோன்னா எப்படி ஸ்டுடென்ட்ஸ் எப்படி இருக்கணும் எல்லாமே வந்து இந்த கல்வியில வந்து சொல்லித்தருவாங்க நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது வந்து நிறைய விளையாட்டு அப்புறம் வந்து வேறு நிறைய காம்பெடிஷன்லலாம் சேர்ந்துருக்கேன் அதில் வந்து பரிசுகளும் பெற்றுக்கேன் அது வந்து ஒரு சிலது வந்து சர்டிவிகேட்ஸாக கொடுப்பாங்க ஒரு சிலது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூலுக்கு இல்லை நம்ம எதாவது தேவைகளுக்கு போன்றதாக அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பரிசுகள் கொடுப்பாங்க இப்போவும் அது மாதிரிதான் கொடுத்துக்கிட்ருக்காங்க